இன்றைய உலகத்தில் வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து தமிழ்மொழி மட்டும் பேசுகிறவங்க சந்திக்கும் என்ன சவால்களை சந்திக்கிறாங்கள் அப்படின்னா நிறையா பிரச்சனைய சந்திக்கிறாங்கள் அதில் முக்கியமாக சந்திக்கிறது வந்து வேலை விஷயத்தைதான் அவங்க வந்து முக்கியமாக ஒரு சவாலாக சந்திக்கிறாங்கள் அப்புறம் வந்து இப்போ தமிழ்மொழி பேசுகிறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ அவங்க வந்து வீட்டில வீட்டில அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வெளியே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அக்கம் பக்கத்து வீட்டில கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ அவங்கள்லாம் நம்ம தமிழ் தமிழ்மொழிய வந்து சுலபமா பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு வண்டி பிடிக்கப் போகிறோம் அப்படினா அங்கே வந்து நமக்கு அந்த தெரியணும் இந்த ஃபார்ம்ல என்ன இருக்குது இந்த சீட்ல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறது தெரியணும் தெரியலன்னா அப்போ நமக்கு அங்கே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் இதே நம்ம ஒரு வங்கிக்கு போகிறோம் வங்கிக்கு போகிறோம்னா நம்ம வந்து ஒரு சீட்டை ஃபில் சீட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுக்கணும் அது ஃபுல்லாவுமே அதை முழுவதுமாவே ஆங்கிலத்தில்தான் இருக்கும் அதை நமக்கு படிக்கத் தெரியணும் அதை நமக்கு புரிஞ்சிக்க தெரியணும் அது புரிஞ்சிக்க தெரியலன்னா அங்கே ஒரு சவால் நம்ம சந்திக்கிறமாதிரி இருக்கும் ஒரு வங்கின்னு போனாலே அங்கே ஒரு வழிகாட்டிக்கிட்ட நம்ம பேசுகிறோம் அதை தொடர்பான பேசணும் அந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும் பொதுவாக ஒரு நம்மக்கிட்ட வந்து ஆங்கில வார்த்தையில் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னால் அங்கே ஒரு சவாலை நாம் வந்து சந்திக்கிறமாதிரி இருக்கும் இந்தமாரி பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து சந்திக்கிறமாரி இருக்கும் வீட்டில நமக்கு வந்து தமில் பேசுகிறவங்க மூலயமா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதே நம்ம வெளியில போகிறோம் நம்மக்கிட்ட வேற மொழியில ஒருத்தவங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து டைம் கேட்குறாங்க இதே வந்து ஆங்கிலத்தில் கேட்குறாங்க நமக்கு தெரியலை அங்கே நம்ம என்ன பதில் சொல்லுவோம் முழிப்போம் அந்த ஒரு அது ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுவும் நம்ம நண்பர்கள் நம்ம நண்பர்கள் இப்போ நமக்கு தமிழ் பேச தெரியும் நம்ம நண்பர்களுக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரியுன்னா அவுங்க முன்னாடி நமக்கு வந்து ஒரு கஸ்டமாக இருக்கும் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசும்போது நமக்கு அவங்கள்ட்ட வந்து திரும்ப பேசுகிறத்துக்கு நமக்கு வந்து கஸ்டமாக இருக்கும் இந்தமாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து சந்திப்போம் ரெண்டாவது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு தொலைபேசி மூலயமா ஒரு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மட் மொழி மட்டும் தெரிஞ்சால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வெறும் நம்ம நம்ம வீட்டில பேசுகிறத்துக்கு மட்டுந்தான் இந்த காலத்தில் வந்து உபயோகப்படுது வேற எல்லா இடத்துலையுமே வந்து ஆங்கிலத்தையும் வேற வேற மொழியிலையுந்தான் நம்ம வந்து கேட்குறாங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கூட வேற வேற மொழியைதான் கேட்கறாங்க இப்போ பார்த்திங்கம் இப்போ பார்த்தோம்னா நம்ம கல்லூரியிலையும் வந்து வேலைக்கு சில பேர் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து நம்மள வந்து அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க அறிமுகப்படுத்த சொல்லும்போதே நம்மள வந்து ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க அப்போ நமக்கு தெரியாது அப்போ நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாதா இல்லை நம்ம கற்றுக்கலாம் அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறமாதிரி இருக்கும் ஒரு சவாலை நம்ம வந்து சந்திக்கிறமாரி இருக்கும் இதே நம்ம வேறு வேலை வெளிநாட்டில வேலை கிடச்சாக்கூட நம்மளால போக முடியாது இந்த தமிழ்மொழி மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு வேற எந்த மொழியும் நமக்கு தெரியலை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பேசுகிறத தவிர வேற எந்த மொழியுமே நம்மளால செய்ய முடியாது ஒன்னுத்தியும் கற்றுக்க முடியாது இப்போது ச ஒரு நான் ஒரு பொதுவாக வந்து ஒரு நம்ம ஒரு தொலைபேசியில நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா கூட நமக்கு பொதுவாக இங்கிலீஸ் ஒரு ஆங்கில வார்த்தை நமக்கு வந்து தேவைப்படுது அது இல்லாமல் இப்போ இந்த உலகத்துல பேச முடியாது எங்கே போனாலுமே ஒரு பேருந்தில் ஏறட்டும் ஒரு ட்ரெயின்ல ஏறட்டும் எங்கேயுமே வந்து ஆங்கில வார்த்தை ஆங்கில வார்த்தை பயன்படுத்தாத ஒரு இடமே கிடையாது இப்போது இந்த காலத்தில் இப்போ நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அங்கே கூட நம்மளை வந்து அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க நம்மளோடய சான்றிதழ்லாம் கேட்பாங்க நம்மளை ஃபஸ்ட்டு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னா நமக்கு மற்ற மொழி தெரிஞ்சிருக்கணும் நமக்கு வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் நமக்கு வந்து நமக்கு அந்த வேலை கிடைக்கும் இப்போ நம்ம ஆங்கிலமே தெரியலை அங்கே போய்ட்டு நமக்கு வந்து எனக்கு தமிழ்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்மளை எடுத்துக்க மாட்டாங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த இந்த உலகத்துல வந்து இந் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து நம்ம தமிழ்மொழி மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டால் ரொம்ப ரொம்ப கஸ்டம் அதனால் நமக்கு வந்து ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சால்தான் நம்மளை வந்து வேலைக்கு எடுப்பாங்கள் அப்புறம் நம்ம வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிக்கணும் இதேமாரி நிறைய நம்ம இடத்துல வந்து நம்ம கல்லூரியிலையா இருக்கட்டும் நம்ம நம்மளோடய தொலைபேசி மாயு பயன்படுத்துறதாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஆங்கில வார்த்தையோ இல்லை வேறு மொழியோ இல்லாமல் இருக்காது இப்போ நம்ம வந்து ஒரு தொலைபேசி பேசுகிற வேலைக்கு சேர்ந்தா கூட உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா ஹிந்தி தெரியுமா மலையாளம் தெரியுமா இப்படில்லாந்தான் கேட்பாங்க இப்பட்லாம் கேட்குறது கேட்டால்தான் நமக்கு வந்து வேலையில் சேர்த்துப்பாங்க வெறும் தமிழ்மொழி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்து வீட்டில பேசுகிறதுக்கும் நம்ம வந்து வீட்டில பேசுகிறதுக்கும் நம்மளை நண்ப நம்ம நண்பர்கள் கூட பேசுகிறத்துக்கும் மட்டுந்தான் நமக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் இன்றைய காலத்தில் அந்த காலத்தில் எப்படின்னு தெரியல அந்த காலத்தில் வந்து தமிழ்மொழிதான் இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து பிஏ அப்படின்னு படிக்கிறதே வந்து பெரிய படிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து பிஏங்குறது ஒரு விஷயம் இல்லை இப்போ வந்து முற்றிலுமாகவே எல்லாருக்கும் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம்ன்றது அவசியமாக தெரிஞ்சிருக்கணும்